பஸ்ட்டெல்லாம் பாத்திங்கனா ஏர் ஏர்கலப்பைன்னு சொல்லிட்டு மாட்டைக்கட்டி அதை வச்சு ஓட்டிட்டிருந்தாங்க இப்போது வந்து அதுக்கு பதிலாக வந்து டிராக்ட்ரு வண்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க இப்போ அதில் வந்து நல்லா ஓட்டி காடை உழுதுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து அதேமாதிரி பார்த்திங்கனா வா வாய்க்கால் வரப்பை வெட்டி அதில் தண்ணி பாய்ச்சிட்ருந்தாங்க இப்போ அதெல்லாம் போய் இப்போ வந்து சொட்டுநீர் பாசனம்னு சொல்லிட்டு மோட்டரு வச்சு அதுக்கு தனியாக ஓஸ் போட்டு அது மூலயமா தண்ணியை கொண்டு வராங்க அதேமாதிரி பார்த்திங்கனா இப்போ வெயில் அதிகமாக இருக்கு அப்படிங்குறப்ப அப்படிங்குறபட்சத்துல இப்போல்லாம் மேலே பார்த்திங்கனா அந்த அதுக்கு பச்சை கலரில் ஒரு ஒரு ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க அதை போட்டுடறாங்க அதேமாதிரி ஃபஸ்ட்டெலாம் அப்புறமேட்டு அந்த பூச்சில்லாம் அதிகமாக வரதினால பயிர் செத்துக்கிட்ருந்துச்சி இப்போ அதுக்குலாம் வந்து சரியான முறையில் வந்து மருந்தடிக்கிறாங்க அதே பார்த்திங்கனா இப்போ வந்து ஒவ்வொரு தட வெள்ளாமை வரும் ஒன்றுல வராது இப்போல்லாம் வந்து அதுக்குன்னு தனித்தனியாக உரம் நிறையா வந்துருச்சு உரம் விதைக்கிறாங்க அதனால எல்லாமே நல்லா முளைக்கிது